ஹலோ குட் ஈவினிங் மேம் மேம் ஆக்ச்சுளி எனக்கு வெப் டெவெலப்பிங் அண்டு டேட்டா ஒர்கிங்லாம் தெரியும் டேட்டா கலெக்ஷன் ஒர்க்லாம் ஆல்ரெடி எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ்ஸு எக்ஸ்பீரியன்ஸ்ஸும் இருக்குது ஸோ உங்கள் கம்பெனியில் எனக்கு எதாவது ஜாப் இருக்குமா மேம்

ஓகே மேம் பட் நான் ஆல்ரெடி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதில் நான் நல்லா பண்ணுவேன் ஒர்க்கு ஓகே மேம் ஓகே நான் ஒன் மன்த் ஒர்க் பண்ணி இது பண்ணுறேன் நீங்கள் தென் வந்து எனக்கு இம்ப்ரூவ் பண்ணுங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருந்த கம்பெனியில் நான் தேட்டீ தௌசண்ட் கிட்ட தட்ட வாங்கிட்டு இருந்தேன் ஸோ நீங்கள் தான் இப்போது இந்த டைம் இந்த காலத்துலலெலாம் ஃபிப்டீன் கே வச்சி ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நீங்கள் தான் அதுக்கு பார்த்து பண்ணணும் நான் ஒரு ஒன் மன்த் ஒர்க் பண்ணுறேன் நீங்கள் நெக்ஸ்ட் மன்த்லேருந்து நீங்கள் பாருங்க மேம் சரி ஓகே ஓகே மேம் ரொம்ப தேங்க் யூ மேம் ஓகே மேம் நான் என்னோடய டீட்டெய்ல்ஸ்ஸுலாம் உங்களோடய கம்பெனி மெய்லுக்கு ஷேர் பண்ணலாமா மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்